எங்கள் பையன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார் எல்லா படிக்கிறானாங்க சார் அன்புமணி சார் ம் ஆ ஆ அந்த தம்பிதாம்ப்பா அந்த தம்பிதான் சார் ம் ம் அப்படிங்களா அவன் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் பார்த்துக்குங்க வீட்டில் நல்லா படிக்க சொல்கிறோம் கொ கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் ம் சரிங்க சார் ம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் எல்லா கொஞ்சம் நான் அதெலாம் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் என்ன தேவையோ நாங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் சார் கொஞ்சம் நல்லா பெரிய ஆளாக வரதுக்கு நீந்தான் சார் ஹெல்ப் பண்ணணும் என் பிள்ளைக்கி சரிங்க சார் சரிங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் மிஸ் தான் சொன்னாங்க ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்